இந்திய கல்விமுறை பாராட்டத் தக்கதாகதான் இருந்துட்டுருக்கு ஏன்னா எல்லாமே செயல்முறை வகுப்புகளோட தொடர்புப்படுத்தி தான் இப்போ இருக்கக்கூடிய கல்விமுறை நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு இதில் மாணவர்கள் வந்து சில நேரங்களில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஊடகப் பயன்பாடு ஊடகத்தை பயன்படுத்தும் பொழுது அதிக நேரம் அவங்க என்னா பண்ணுறாங்கன்னா அவங்களோட படிக்கிற விஷயத்த தவிர்த்துட்டு ஊடகங்களோட மற்ற மற்ற பகுதிகளை பார்க்கும்பொழுது அதில் சில பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க பொதுவில் இந்திய கல்விமுறை அப்படிங்குறது பாராட்டக் கூடியதுதான் ஆனால் இப்போ ஆசிரியர்களும் அதற்கு நிகரான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்துட்ருக்காங்க மாணவர் ஆசிரியர் தொடர்பு அப்படிங்குறது ஒரு சுமூகமாக இல்லாதபோது மாணவர்கள் ஆசிரியர்களை வெறுக்குறாங்க அவங்கள எப்படி பழிவாங்கலாம் அப்படின்குறமாரியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால சில பிரச்சனைகளை ஆசிரியர்களும் இந்தியக் கல்விமுறையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கு